கண்டிப்பாக மொபைல் ஊட்டங்கள் ரேடியோக்கள் செய்தித்தாள்கள் எல்லாமே துல்லியமான செய்திகளை தான் வழங்கிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுவுமில்லாமல் வந்து இந்த செய்திகள் வந்து செய்தியாக பொருத்தளவுக்கு துல்லியம் அதில் உண்மைத்தன்மை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போக வேணாம் ஏன்னால் அதோடைய செய்தி அது கருத்தியலா அது செய்தியா இன்றைக்கி நடந்ததை நடந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷியம்னு வந்து இந்த மொபைல் ப்ரீடமே கொடுத்துட்டு தான் இருக்குது உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கு ஒரு சினிமா ப ரிலீஸ் ஆயிருக்குது அப்படின்னா கூட அந்த இன்றைக்கி வெளியீட்டு வெளியீடாக இருக்கக்கூடிய ஒரு சினிமா செய்தியாக இருக்கட்டும் இல்லை வந்து இன்றைக்கி ஒரு ஒரு மேட்ச் நடக்கின்ற ஒரு விஷியமாக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி நாளைக்கு நடக்கப் போகிற நிகழ்வாக இருக்கட்டும் இது எல்லாமே மொபைல் ஃபீடு அதாவது மொபைல் ஊட்டங்கள் எல்லாமே சரியாக தான் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குது ரேடியோக்களில் கண்டிப்பாக வந்து ஒரு பொய்யோ ஒரு இதுவோ சொல்கிறக்கு சொல்ல முடியாது ஏன்னால் அது முழுப் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறது அதுவும் வந்து ஒரு ஆண் யாருன்னு சொல்லுவாங்க அந்த இதில் போயிக்கிட்டு இருக்கப்ப அதை வந்து சரியாக வந்து போய் சேர்க்கக்கூடிய தன்மை வந்து ரேடியோக்களுக்கு இருக்குது அப்போ ரேடியோக்கள்லேயும் கண்டிப்பாக வந்து ஒரு துல்லியமான செய்தியை தான் அவங்க வழங்கி ஆகணும் அப்புறம் முடிந்தளவு வந்து ரேடியோக்களில் சொல்லக்கூடிய செய்திகள் வந்து ஒரு நடைமுறையில் முடிந்த ஒரு விஷியத்தை தான் செய்தியாக அது சொல்லுது நடந்துக்கிட்டு இருக்கிறதை செய்தியாக சொல்லக்கூடியது வந்து மொபைல் ஊட்டங்கள் தான் சொல்லுதே தவிர்த்து ரேடியோக்களும் செய்தித் தாள்களும் முடிந்த ஒரு விஷியத்தை தான் சொல்லுது அதில் எந்தவொரு துல்லியமான தன்மை மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப மிக மிக ரொம்ப குறைவு ஏன்னால் அப்படி வந்து ஒரு துல்லியமாக அந்த செய்தியை சொல்லாமல் மேம்போக்கா சொல்லுது அப்படின்னா இந்த ரெண்டு இதுக்குமே வந்து மக்களும் சரி இல்லை அதுக்கு முழுப் பொறுப்பையும் வந்து அவங்க அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்போ மக்களும் சரி மற்றவங்களும் சரி இல்லை ஒரு செய்தி வாசிப்பாளரோ சரி இல்லை அந்த செய்தியை செய்திக்குரிய ஒரு ஆளோ சரி அவங்க மேலே வந்து தக்க நடவடிக்கையோ எதுவோ எடுக்கக்கூடிய நிலை இன்றைக்கி இருக்குது அதனால் இந்த ஊடகங்கள் அதாவது மொபைல் ஊட்டங்கள் ரேடியோ மற்றும் செய்தித்தாள் இது மூணுமே வந்து கரெக்டாக துல்லியமான செய்திகளை தான் இன்றைவரையும் வழங்கிக்கிட்டு இருக்குது அந்த செய்தியில் வந்து ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாமே தவிர்த்து அது வந்து தப் தவறான செய்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவான மிகக் குறைவான ஒரு இது தான் ஒரு நூற்றில் வந்து ஒரு தொண்ணூறு சத தொண்ணூத்தொன்போது சதவீதம் வந் தொண்ணூத்தொன்போது புள்ளி தொண் ஒன்போது சதவீதம் உண்மையாக தான் இருக்கணுமே தவிர்த்து அது எந்தவகையிலேயும் வந்து ஒரு குறைஞ்சு செய்தி இருக்குமே தவிர்த்து அது வந்து பொய்யானதாக இருக்காது தொண்ணூத்தொன்போது புள்ளி ஒன்போது சதவீதம் அது உண்மையான செய்தியாக தான் இருக்குமே தவிர பொய்யான செய்தி சொல்கிறதுக்கு அதுகளுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் மிகக் குறைவு இன்றைக்கி வந்து ஒரு முக்கிய செய்தி ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு விளையாட்டுச் செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் விளையாடுகிறது அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் விளையாண்டது தான் சொல்கிறீங்க எவ்வளவு ரன்கள் அடிச்சாங்கனு தான் சொல்லணும் அதில் ஏதாவது ஒரு முறைகேடு நடந்திருந்தால் கூட அந்த முறைகேடு எப்படி நடந்தது தான் அவங்க சொல்லணும் அதுக்கான எவிடென்ஸோடேயே தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ துல்லியமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கே தவிர அது வந்து ஒரு குறஞ்ச ஒரு இதுக்கா ஒரு துல்லியம் இல்லாத கண் தன்மையை வந்து அவங்கனால கண்டிப்பாக வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக மிக குறைவான விஷயந்தான் அதுனால் தான் இத மூன்றுமே வந்து செய்தியை மூணும் வழங்குதுன்னு நானும் நம்புகிறேன் வழங்கிக்கொண்டு தான் இருக்கிறது